விவசாயத்திலேருந்து பிறந்துட்டோம் அப்புறம் அப்பா விவசாயம் பண்ணுறத மகன் மகன் விவசாயம் பண்ணுறத மகன் இதுமாதிரி விவசாயத்தில் நாங்கள் பிறந்தாச்சு வேறே வேலை தெரியாது படிப்பும் இல்லை கிடிப்பும் இல்லை இப்போ காடு கரை போக வேண்டியது உழவு ஓட்ட வேண்டியது இது பண்ண வேண்டியது காடு கரை சுற்றி இப்போ முள்ளு மெலாரு வெட்ட வேண்டியது பில்லு கரும்பு காட்டை சுத்தம் பண்ண வேண்டியது எல்லாம் கொள்ளையை சுற்றி திருத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஒரு சட்டிக்களப்பை விட்டு உழவு ஒட்டி பா பயிர் வெட்டி இதுதான் எங்க புழப்பே அப்புறம் நாங்கள் என்ன வேலை நாங்கள் பண்ணப்போகிறோம் அந்த கொல்லையை சுற்றி சுற்றி வர கொல்லயை வளஞ்சி வந்தால் விளஞ்சேன்னு சொல்லும் கொல்லையில் வளஞ்சிட்டம்னா விளஞ்சிட்டேங்கன்னு அது என்ன காரணம் விளஞ்சிட்டேன்னு சொல்லுது கொல்லையில் சுத்தமில்லாமல் பில்லுல்லாமல் ஆக்கி வரப்பு காடுலாம் சுண்டுடாம ஆக்கி எறவன் வந்து பார்ப்பாங்களாம் எந்த கொல்லையை சுத்தம்மாக்கிருக்கு எவன் பண்றிர்கானுன்னு பார்ப்பாராம் ஈஸ்வரன் பாப்பம்மாம் அப்போ எல்லா மூலையும் சுத்தம் பண்ணி எல்லாம் மூலையும் இருக்கற பிள்ளையாம் மூலையில் ஏன் கொஞ்சமாக இருக்குது ஏன் அந்தமாதிர்லாம் புல்லை விட்டுடானுவ அப்போ என்னென்னா அந்த மூலையில் ஒரு புல்லு விட்டுடுணும் பிள்ளையாம் மூலையில் அந்த மூலையில் வந்து பிள்ளையாம் மூலையில் கொஞ்சம் பில்லு இருக்கும் சும்மா ரெண்டு பில்லு விட்ருவோம் பருத்தி எடுத்தாலும் ரெண்டு அதே விட்ருவோம் எதை எடுத்தாலும் அந்த பிள்ளயாம் மூலையில் கருது இருந்தாலும் ரெண்டு கருது விட்டாகிடும் அதான் ஈஸ்வரன் அவருக்கு காணிக்கை அதை செலுத்திப்புடுவோம் அப்புறம் எல்லா கொல்லலேயும் இந்த காடு வரவுத்தெளி இந்தக்காடுக்கு சோளந்தெளி இந்தக்காடு கொத்தமல்லி செடி இந்தக்காடு எள்ளுப்பூடு அப்படின்னு நாலு அஞ்சு ஏக்கர் இருந்தால் ஒரு காட்டுடில் எள்ளு போடுவோமா ஒரு காட்டில் சோளம் போடுவம்பா ஒரு காட்டில் வரவு தெளிப்பம்பா வரவு பிஞ்ச வெள்ளாமல்லாம் இல்லை மறந்து போச்சு இனிமே வந்து விவசாயம் பண்ணுறதா இல்லை வரவு போடலாமான்னு கூட ஒரு இந்த மக்காச்சோளத்தோடய வரவு மூட்ட ரெ ரெண்டாயிரத்தி ஐநூறு நூறு கிலோ மூட்டை வரவு இரண்டாயிரத்தி ஐநூறு

தினை அதில் ஒட்ட ஒட்ட மரம் ஒட்ட அது மூட்டை ரெண்டாயருபா இப்போ விற்கிது தின அது மூட்டை முந்நூறுபா ஐம்பது கிலோ மூட்டை தின தின தின உடச்சா தின வரவுள தெளிச்சிவிட்டா அப்டி சாஞ்சி அப்டிடே சூழண்டு சூழண்டு அப்டிடே கிடக்கும் அறுத்தாந்து தச்சி விடுக்குனு மா மாட்டக்கட்டி ஓட்டி வெச்சிச்சு மூட்டையில் அடிச்சாந்து அப்புறம் அரியலூர் பெரம்பலூர் வந்தானா இந்த அவன் வியாபாரி வருவான் இதை ஏற்றிப்போ தினை எடுத்துட்டுப்போ இந்தா வரகு எடுத்துப்போ இத எடுத்துட்டுப்போ அப்புறம் எல்லாம் வாரிக்கிட்டு அவன் காசு கொடுத்துட்டு போயிடுவான் இதை கை சொன்ன விலைக்கு கொடுத்துட்டு அவன்பாட்டில் போவானுக இதெல்லாம் கட்டுப்படியாவலங்க இன்னும் ரெண்ட்ருபா கம்மிப்பண்ணு சரி ஏற்றுயா அப்படித்தான் சார் எங்கள் பொழப்பு எல்லா வேலையும் தான் பண்ணணும் என்ன கம்பு என்ன பார்டங்கம்பு அப்படியே சம்பு சம்பா இருக்கும் ரெண்டுக்கருது ஒரு பத்துக்கருது ஒரு மூட்டைக்கட்டி உடச்க்கிட்டு வருவோம் மாடு ஏற்றுமாடு ஒன்று போட்டுருப்போம் அதில் ஏற்றிட்டே போய் கம்பு மேஞ்சதால அறுத்தறுத்துக்கிட்டே வந்து மாடு மேய்க்கும் பாஞ்சி இருபது குளாரி அந்த ஏரியில் விட்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்கும் அன்றைக்கி சோறுக்கு பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இந்த பு கம்பை ஒரு ரெண்டு மூட்டை பு அப்படி கொஞ்சி பின்னாடிப்போட்டு அறுத்து க க கசவத்தை கஞ்சி அப்டி கொண்டாந்து ஒரு வேட்டியோடய கொட்டுவா எல்லாம் கொலுவாரிக்கும் கம்முன்னு பத்து பாஞ்சி இருபது கொல்லாரி கம்முன்னு தேய்ச்சி தேய்ச்சி பிடிச்சி தின்றுட்டு அந்த கம்பை ஊதி ஊதி எல்லாம் கொட்டிப்புட்டு சாப்பிட்டு போய் ஏரியில் தண்ணியிருக்கும் புது ஏரின்னு அந்த தண்ணி பெரிய ஏரி எல்லோரும் தண்ணி கட்டிப்பிடுவானுவ மொளவாய்க்கி ஒரு ஏரியில் தண்ணி கட்ட விடமாட்டோம் தண்ணி கட்டக்கூடாதுடா கட்னினா உன் கொல்லையில் நாளைக்கு கு மாட்டவிட்டு குலோஸ் பண்ணிப்புடுவேன் அந்த ஏரித்தண்ணி கிடக்கும் நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதில் குளிச்சிட்டு அப்புறம் மாட்டலாம் திருப்பிட்டு அவங்கவங்க வீட்டுக்கு ப பண்ண பண்ணக்காரமாதிரி வேலை செஞ்சேன் பண்ணையில் அந்த பண்ணைக்கு அந்த பண்ணைக்காரவன் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு பூடுவான் இவன் இவன் வீட்டுக்கு பூடுவான் அவன் அவன் வீட்டுக்கு பூடுவான் ராகவன் வீட்டுக்கு பூடுவோம் நாங்கள் இப்படிலாம் எங்கள் ராகவன் எங்கள் போனால் இங்கே தான் அவங்கவூட்டுக்கு நாங்கள் பூடுவோம் இவங்க விட்டுட்டு பூடுவோம் அந்த கஞ்சான் வீட்டுக்கு பூடுவோம் இது இவங்க வீட்டுக்கு பூடுவானுவ எல்லாம் வீட்டுக்கும் அவனுது பண்ணையாளு ஒரு இருபது முற்பது பண்ணையம் இருந்தது ஒரு பண்ணையம் கூட இல்லை ராகவன் வீடு ஒண்டிதாருக்கு இவ்வளவும் அழிஞ்ச காரணம் நாங்களும் போகல அவன் பண்ணையும் அழிஞ்சிது